தமிழ் மொழியை பொறுத்தவரைக்கும் உலகின் தலைசிறந்த மொழி அப்படின்னா தமிழ் மொழியை தாராளமாகவே சொல்லலாம் இது ரொம்ப பழங்காலத்துலேருந்தே இருக்குது இவ்வளோ வருஷமா இருக்குது அவ்வளோ வருஷமா இருக்குது அப்படிங்குறது வந்து எல்லோருமே அதாவது தமிழ்நாட்டுல பிறந்த எல்லாேருமே ஒரு தடவையாவது கேட்டிருப்பாங்க படிச்சுருப்பாங்க அதனால் அவர்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது தமிழ் மக்கள் அவர்களோட கலாச்சரம் பாரம்பரியம் இது எல்லாம் பார்த்துகாக்குறதுக்காக மொழி எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா நிறைய விஷயங்கள்ல பயன்படுத்துகிறாங்க முதல்ல அவர்களோட மொழி அவர்களுக்கு மார் தட்டி சொல்லக்கூடிய ஒரு பெருமையான விஷயமா இருக்கும் ரெண்டாவது தமிழ் மொழியைப் பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியில் வார்த்தைகளுக்கு பஞ்சமே கிடையாது வார்த்தைகளுக்குமாகட்டும் எழுத்துகளுக்குமாகட்டும் பஞ்சமே கிடையாது அதுவும் இல்லாமல் ரொம்ப சிறப்பான எழுத்துக்களெல்லாம் தமிழ்லதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ழ அந்த வார்த்தை சாரி அந்த எழுத்து வந்து சிறப்பு ழ அப்படின்ந்தான் சொல்லும்போதே நம்ம சொல்லுவோம் அதனால் தமிழ் மொழியோடய பெருமைகள் சொல்லிகிட்டே போகலாம் தமிழ் மக்கள் அவர்களோட கலாச்சார பாரம்பரியங்களை போற்றுவதற்கு மொழியை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மேடை பேச்சுகள் நிறையா மேடை பேச்சுகள் பட்டிமன்றங்களில் எல்லாம் தமிழ் மக்கள் வந்து அவர்களோட திறமைகளை அவர்களோட கலாச்சார பாரம்பரியத்தையெல்லாம் அவங்க மேடை பேச்சுகளில் பட்டிமன்றங்கள் அந்தமாதிரி விஷயங்கள்ல அவங்க வெளிக்காட்டுறாங்க அது இல்லாமல் தமிழ்ல நிறைய புத்தகங்கள் வெளி வந்திருக்கு தமிழோடய பெருமைகள் கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படியே நிறைய புத்தகங்கள் வெளியே வந்திருக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர்கள் புத்தகங்கள் எழுதறது அந்த அப்புறம் புத்தகங்கள் பதிக்கிறது இது எல்லாமே வந்து தமிழ் மொழியை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நிறைய இருக்குது தமிழ் மொழியில புத்தகங்கள் நிறைய வெளி வந்திருக்கு தமிழ் மொழிக்கு வாசிப்பாளர்களும் அதிகம் அதனால் தமிழ் மக்கள் அவர்களோட கலாச்சாரம் பாரம்பரியம் இது எல்லாமே போற்றுகிறது அப்படிங்குறது அவங்க மொழியே பல விதங்களில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதில் ஒரு சில முறைகள்ன்னால் நான் இப்போது சொன்னது